ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாங்க ஆமாங்க ஜவஹர் ஸகூல் பிரின்ஸ்பல் தாங்க பேசுகிறோம்

ஆமாங்க இங்கே ரொம்பவே நல்லா இருக்கும் எங்கள் ஸ்கூல்லில் எல்லாமே எல்லாமே இருக்குது ஹாஸ்ட்டல் இருக்குது நாங்கள் ஸ்டடீஸுக்கு மு அ ஆ ஆ எல்லாமே நல்லாயிருக்குங்க இங்கே சாப்பாட்டுலாம் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காதுங்க குழந்தைங்களையும் நாங்கள் நல்லா பத்தரமாக பார்த்துப்போங்க ம் ஃபீஸ் ஸ்டெக்ச்சர்ஸ்லாம் விட ஃபஸ்ட்டு உங்கள் பையன் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க நானூற்றி எழுபது மார்க்கு ஓ நானூற்றி எழுபது மார்க்குனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடலாங்க நீங்கள் நேராக வந்து பாருங்கள் நேராக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிதுனா ஓகே அட்மிஷன் போடலாங்க ஃபீஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்குதாங்க இருக்கும் ம் ஆமாங்க இங்கே வந்து வெறும் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் அதனால் ஒன்னும் உங்கள் ப ஆ ஸ்போர்ட்ஸ்ஸு ஆ எல்லாமே ஜாயின் பண்ணலாம் எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ஸில் எல்லாமே நிறையவே இருக்குதுங்க நாங்கள் வெளிலெலாம் கூட்டுகிட்டு போய் நல்லா குழந்தைங்கள நல்லா பார்த்துப்போங்க நல்லா ரீச் ஆகுற அளவுக்கு உங்கள் பையன் வெளியில் ரீச் ஆகுற அளவுக்கு இங்கே எல்லாமே நல்லாவே எங்கள் ஸ்கூல்லில் எல்லாமே இருக்குதுங்க ம்ம் ம் ஆ ஒரு பிரீவியஸ்ஸாக முடித்த ஸ்கூல்லேருந்து எல்லா சர்ட்டிபிகேட்டுமே வாங்கிட்டு வர சொல்லுங்கள் மார்க் ஷீட்டு டிசி எல்லாமே ம் ஆ அதெல் ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ அதெல்லாம் இல்லாமல் எல்லா ஸ்கூல்லேயுமே எல்லாமே அதெல்லாம் கேட்குறாங்க அதனால் அப்ளே பண்ணி வாங்கிட்டே வாங்க எங்கள் ஸ்கூல்லேயும் அதெல்லாம் மஸ்ட்டு தான் ஆ எடுத்துகிட்டு வாங்க ஆ பசங்களை கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வாங்க ஜாயின் பண்ணிவிட்டு இழுட்டுட்டு போங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஸ்கூல்லேருந்து வேன் கூடவும் அவைளபுலாக இருக்குதுங்க ஆ போயிட்டு வர்றமாதிரியும் இருக்கலாம் நீங்கள் உங்களோடய விருப்பம்தாங்க நீங்கள் வந்த பாருங்கள் உங்களுக்கு ஹாஸ்ட்டல் பிடிச்சா ஹாஸ்ட்டல்லில் சேர்த்துவிடுங்க இல்லைங்க நாங்கள் ஸ்கூல்லே வேன் ப்ரொவைட் பண்ணுறோங்க ஆ ஆமாங்க அதுக்கு தனி ஃபீஸ் தாங்க ம் நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சவொன்னே உங்களுக்கு சேர்த்துட்டு எல்லா டீட்டைல்ஸ்ஸும் தெரிஞ்சுக்கிட்டிங்கள்ல பார்த்துட்டு பா உங்களுக்குப் பிடிச்சா சேர்த்துட்டு போகலாங்க ம் ஓகேங்க

ஆ ஓகேங்க தேங்க்யூங்க